தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போனோங்க தாலுக்கா ஆஃபீஸில் வந்து என்னோடய ஆதாரில் வந்து டேட் ஆஃப் பர்த் மாறி இருந்துச்சு அதனால் சரி கொண்டு போய் கொடுக்க போனதுக்கு அவங்க விண்ணப்பம் எழுதி கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்துட்டு அடுத்து இன்னும் நாலு நாள் கழித்து வாங்கம்மான்னு சொன்னாங்க திரும்ப நாலு நாள் கழித்து போகாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா நாங்க ள் பார்த்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் மறுபடி கேட்டதுக்கு இருங்கம்மா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திரும்ப கேட்குறப்ப என்னன்னாங்க லன்ச் டைம்மா பார்த்துட்டு சொல்கிறேன் இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க லன்ச்சில் போனதுக்கப்புறம் என்னங்கிறாங்க இன்னும் அடுத்த நாள் வாங்கம்மா அப்படின் சொல்லிட்டாங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படிங்க ஒரு குடும்பத்தில் வந்து நாங்கள் வே எல்லா வேலையும் விட்டுவிட்டு ஸ்கூலேயும் கெடுத்துட்டு குழந்தைகள பார்க்குறதா குடும்பத்தை பார்க்குறதா எப்படி நாங்கள் விட்டுவிட்டு ஒரு ஒரு ஒரு விஷ் சின்ன விஷயத்துக்கு வேண்டி நாலு டைம் நாங்கள் வர வேண்டியதாருக்குது எங்களுக்கு ரொம்ப சிரமமாருக்குது அதே பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீவ்வில் தான் போட்டுருக்கோம் மாசம் ஆனால் அந்த வண்டிக்கி டீவ் கட்டணும் அதுப்போக என் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணணும் அதுப்போக குடும்பத்தை ரன்னிங் பண்ணுறது நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து மாசம் ஆனால் ஒரு அரசு அதிகாரிங்க வந்து இப்படி நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் வந்து லோடு அதிகமாக போட்டிங்க நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கன்னா நாங்கள் எப்படி இந்த இதில் எப்படி நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது அந்த மாசம் பூரா எங்கள் குடும்பத்தை ஓட்டுறது பெரி பெரிய கஷ்டமாருக்குது எங்களுக்கும் அனுபவம் இருக்குது